இப்போ வேலை செய்கிற இடத்துல சண்டை வருதுன்னால் எதனால் வரும்னா டைம் கீப்பப் பண்ணாத பண்ணாததனால அதேமாதிரி மந்த்லி டார்கெட் சீக்கிரமா முடிக்காததனால ஏன் இப்படிலாம் வருதுன்னால் இந்த நம்ம வந்து காலையில் சீக்கரமாக கிளம்பிருப்போம் ஆனால் வந்து ட்ராஃபிக்னால நம்மளால சீக்கரமாக ஆஃபிஸ் வந்திருக்க முடியாது அதனால் வந்து டிஎல் வந்து கத்திகிட்ருப்பாரு ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து சூழ்நிலையை புரிஞ்சிகிட்டு நம்ம இதுக்கப்பறம் சீக்கிரமா வரோம் சார் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சொல்லணும் அப்போ வந்து அந்த சண் அந்த சண்டைலருந்து நம்ம வந்து வேற வேற இதுக்கு வந்து நம்ம தீர்வை வந்து மாத்திக்கலாம் அதே மாதிரி வந்து மந்த்லி டார்கெட் வந்து நம்மளால முடிக்கமுடில்லனா சீக்கிரமா முடிக்க முடில்லனா அப்போ வந்து நம்ம நம்ம வந்து யாரையும் ப்ளேம் பண்ணாமல் ஓகே சார் அடுத்தவாட்டி முடிச்சிடுறன் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்ணும் இதனால் வந்து சண்டை சிக்கல் எதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து கரெக்ட்டாக இருக்கலாம்